எங்கள் கிராமத்தில் திருவிழா போட்டா அதில் ஆர்கெஸ்ட்ரா அதெலாம் போடுவாங்க அங்கே டான்ஸ் ஆடும்போது அதுல டான்ஸ் ஆடும்போது எல்லாருமே சிரிச்சு மகிழ்ந்து அது ஒரு மூணு மண்நேரமாக அந்த மூணு மண்நேரமும் நல்லா சிரிச்சு அவங்க மன கஷ்டத்தெல்லாம் போக்கி அந்த டான்ஸுக்குள்ளேயே மூழ்கி நல்லா அப்படி ஒரு அந்த ஒரு டான்ஸ் அப்படி பார்ப்பாங்க அதுவும் அந்த ட்ரம்ஸ் அடிக்கும்போது அந்த இது பார்க்கும்போது அதில் ஆடுற அதில் ஆடவும் நிறையா பேர் பார்க்கவும் அதுலையும் அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும் அந்த டான்ஸுன்னாலே அவங்களுக்கு ஒரு சிரிப்ப தான் உண்டாக்கும் சிரிப்பை உண்டாக்கும் மீன்ஸ் எப்படின்னா ஒரு நல்லா ஒரு இதை காட்டும் டான்ஸ் ஆடும்போது அப்படியே அவங்களையே அறியாம அந்த எந்தவொரு கஷ்டத்தையும் நினைக்காம அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அது புத்துணர்ச்சியை மட்டும் உண்டாக்கி அதையே ஒரு டான்ஸாக அவங்களுக்கு எப்படி தோணுதோ அதை அந்தமாதிரி ஆடுறதுதான் எங்கள் ஊரில் வந்து வழக்கம் அந்த டான்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் தந்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக எடுத்து இப்படி ஆடணும் அப்படி ஆடணுன்ட்டு அவங்களுக்கு எவ் அங்கே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும் அதை பொறுத்து அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு வர்றமாதிரி ஆடி அவங்க எல்லாத்தையும் சிரிக்க வைப்பாங்க அந்தமாதிரிதான் அவங்களுக்கு அந்த டான்ஸ் அப்படி தான் இருக்கும் அவங்க ஆடும்போதும் நம்ம பார்க்கையிலும் சரி டான்ஸ் பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்கும் அது நம்ம பார்ப்போம் ஒரு ஒரு பையன் சூப்பராக ஆடுறான் அந்தமாதிரி ஒரு இது இருக்கும் எங்கள் ஊரில் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா டான்ஸெல்லாம் சூப்பராக எல்லாருமே ஆடுவாங்க எல்லாரும் பார்க்கறதுக்கும் நல்லா வயசானவங்கள்லருந்து பெரியவங்கள்லருந்து எல்லாருமே ஆடுவாங்க அதனால் டான்ஸ் பார்க்கவே எனக்கு சூப்பராக இருக்கும் ஆடவும் சூப்பராக இருக்கும் எனக்கு டான்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் அதனால் டான்ஸ் ஆடவும் பிடிக்கும் அதனால் எல்லாருமே டான்ஸ் ஆடணும் மற்றதெல்லாம் டான்ஸ் ஆடுனாதான் நமக்கு வந்து அந்த இது ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும் டான்ஸ் ஆடணும் அதனால நம்மளுக்கு மன கஷ்டம் எதாவது இருந்தாலும் டான்ஸ் ஆடையில் அது எல்லாமே மறந்து நம்மளே அறியாம ஆடையில் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா கஷ்டமும் நீங்கி அதுலருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் அதனால் டான்ஸ் வந்து நம்ம எல்லாரும் இங்கே வந்து ஆடுவோம் அப்படி ஆடினாதான் நம்மக்குள்ளே இருக்கிற கல வெளியே வரும்